என்னோடய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ரீசெண்டாக மீஸோவில் வந்து ப்ல கிச்சன் வியர் அதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ஆர்ட்ரு போட்டுருந்தேன் டுவெல் பீசஸ் போட்டுருந்தேன் அது வந்து எப்படி இருக்கும் என்னமோன்னு பயந்துட்டுருந்தோம் கரெக்டான சைஸ் இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியாமல் வரும் போது வந்து பார்க்கும் போது அது ஃபுல்லாக வந்து ஏர் டைட் கண்டெய்னரில் பிளாஸ்டிக்கும் நல்லா திக்காக நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்தது அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு சரி நம்ம நல்லா கரெக்டாக தான் ஆர்ட்ரு ஆர்ட்ரு போட்டுருக்கோம் வந்துருக்கற திங்க்ஸ்ம் வந்து நல்லாருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து நான் கிச்சன் வியர் போட்டுருந்தது எனக்கு கம்ஃபர்ட்புலாகவும் பாசிட்டிவ் வைபாகவும் இருந்தது